ஆ ஹலோ மேம் ஆ மேம் ஐஏசிடி காலேஜோடய பிரின்சிபலா மேம் ஆ மேம் நான் வந்து சுபஸ்ரீ பேசுகிறேன் மேம் உங்கள் காலேஜில் வந்து இசிஇ டிபார்ட்மெண்ட்டில் வந்து நான் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் மேம் மேம் ஒரு ஒரு ஒரு பிராப்ளம் மேம் மேம் இந்தமாதிரி நான் டூ டேஸ்க்கு முன்னாடி என்னோடய ஐடி கார்ட் காலேஜில் தொலைச்சிட்டேன் மேம் அதனால் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுனு தெரியல மேம் டூ டேஸ்க்கு முன்னாடி தொலைச்சேன் மேம் அதான் மேம் தெரியலை நான் காலேஜ்லெலாம் தேடி பார்த்தேன் மேம் ஃப ஃபுட்பால் கிரௌண்டுடில் பேஸ்கெட்பால் கிரவுண்டுடில் கிளாஸ்லெலாம் தொல தேடினேன் மேம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சொன்னேன் இந்தமாதிரி தேட சொல்லி ஆ எங்கேயுமே கிடைக்கல மேம் ஆமாம் மேம் சாரி மேம் அதான் என்ன பண்

ம் சரிங்க மேம் ஐடி கார்டு கொடுத்து எவ்வளோ நேரம் மேம் ஆகும் வரதுக்கு ஏன்னால் எனக்கு நாளைக்கே எக்ஸாம் இருக்குது மேம் அதனால் ஐடி கார்டு வேணும் யா இல்லை மேம் நான் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் பே பண்ணால் கிடைக்கும் அப்படினு கிளாஸ் டீச்சர் சொன்னாங்கள் மேம்

ம் சரிங்க மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம்